ஆ லோகு ட்ரான்ஸ்போர்ட்டுதான் சார் சொல்லுங்கள் சார் வண்டி வாடகைக்கு வேணுங்களா இல்லை சவாரி வரீங்களா ம் போகலாம் சார் வாடகை வந்து ஒரு பன்னெண்டு ரூவா பதிமூன்று ரூபா வரும் சார் இல்லை ஆள் வரதை பொறுத்து சார் வாடகை ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாலு பேர் வந்தீங்கன்னால் கார்னால் அதுக்கு ஒரு வாடகை தனியாக சரி உங்களுக்கு கார் வேணுங்களா அப்போன்னா கிலோமீட்ரு வாடகை சார் இருபத்தஞ்சி ரூவா சார் புரியிலை டோல்லெலாம் தனி சார் டோல் தனி ட்ரைவருக்கு படி தனி இல்லை நீங்கள் எத்தனை நாள் தங்குகிறீங்களோ அதுக்கேற்ற மாரி பண்ணிக்கலாம் சார் ஹால்ட் ஆவணுன்னா பார்க்கிங் சார்ஜெல்லாம் இருக்குது சார் ஆ நீங்க அந்த பார்க்கிங் ஓ எவ்வளோ கிலோமீட்ரு போறீங்கன்னு பார்த்து நம்ம இருபத்தஞ்சிருவான்னு பண்ணுறோம் அதுப்போக பார்த்துக்குங்க அதுக்கடுத்தது டோல் நீங்கள் எடுத்துக்குங்க ட்ரைவர் ஃபுட் அலோ ஃபுட்டு அலவெல்லாம் நீங்களே பார்த்துக்குங்க ஃபுட்டெல்லாம் சரிங்க சார் பார்த்துக்கலாம் சார் அப்போனா ஒரு இருபத்தஞ்சி ரூவால ஒரு ரெண்டு ரூவா கழிச்சிக்கிங்க சார் இருபத்தி மூன்றுரூபா கொடுங்க சார் இல்லை சார் டீசல் விலையும் ஏறிப்போச்சு சார் எப்படி பண்ண முடியும்

இதோ பார்த்து சொல்கிறேன் சார் சரி ஓ சரி இருங்க ஒரு ஒருரூபா கம்மி பண்ணி சீக்கிரம் தாங்க சார் ஓகே